ஆ நிச்சயமாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது மிகவும் சிரமப்பட்டு இந்த பிஸின இந்த பிஸ்னஸை தொடங்கினோம் இது தொடங்குறப்போது கடை கட்டும்போது என்னாச்சுன்னா கொரனா காலகட்டமாக ஆகி போச்சு இந்த கொரனா காலகட்டத்தில் ஒரு பில்டிங்கை நாங்கள் கட்டி எழுப்புகிறதுக்குள்ள மிகவும் சிரமப்பட்டோம் அது என்னன்னா அந்த கொரனா காலகட்டத்தில் எந்த ஒரு மெட்டீரியலும் அதிக இது ஆட்களோ வேலை ஆட்களோ கெடைக்கல அப்பறம் என்ன பண்றதுன்னு தெரியாத முழிச்சிட்டிருக்கப்போ வந்து கொஞ்சம் நாள் இந்த பணிகள் தடைப்பட்டு மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோம் அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சிலர் உதவி செஞ்சாங்க அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பழக்கடையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் பழக்கடையில் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாதனால் நாங்கல் சில பேத்துக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்பறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடைக்கு தேவையான போ கடையை கட்டி முடித்து அப்பறம் கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் இது பண்ணுனோம் அப்போ பார்த்திங்கன்னாபழங்கள் வந்து மொத்தமாகவும் நாங்கள் விவசாயம் விவசாயம் செய்யக்கூடிய இடுத்துலேயே போய் அவங்க பொ பொருட்களை வந்து கொள்முதல் செஞ்சிட்டு வந்தோம் அது இந்த பழங்கள் மற்ற பொருட்கள் காய்கறிகள் ப இது எல்லாமே அங்கே போய்தான் ஒவ்வொரு இடத்துலயும் எங்கங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேருந்து ஒவ்வொரு பொருளும் வாங்கிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்பறம் மொத்த கொள்முதல் நிலையத்தில் பேங்களூர் மற்றும் இதில் ஈரோடு பேங்களூர் கொல்லிமலை போன்ற பகுதிகளில் போய் பழங்களை வந்து வாங்கிட்டு வந்து இங்கே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டிருக்கோம் இதனால ஓரளவுக்கு எங்களுக்கு அனுபவம் கிடச்சது வருமானமும் கொஞ்சம் பெருக்க முடிஞ்சுது இதனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் எங்களுக்கு ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு இடத்துலருந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்பறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் கொய்யா வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பரமத்தேளூர் பகுதியில் வாழைப்பழங்கள் கிடைக்கிது அங்கே தோட்டத்துக்கு சென்று நேரடியாக விவசாயிகிட்ட போய் ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு தாரோட எடையிலேயோ அல்லது இதை வச்சு காய் வாங்கிட்டு வந்துட்டிருக்கோம் இந்தமாதிரி வந்து பல ப இது வந்து அங்கேதான் போயிட்டிருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்தந்த இடத்துலயே வெலை கம்மியாக கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படி பார்க்கும்போது வாழைப்பழங்கள் இருக்கும் மாங்காய் வந்து தோட்டத்தில் போய் தோட்டத்தில் வந்து தோட்டத்துக்காக ஓனர்கிட்ட பேசி அவங்ககிட்ட காய் பறித்து நல்ல ஒரு இயற்கையான முறையில் பழுக்க வச்சு நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வரோம் இதேமாதிரி கொய்யா கொய்யாத் தோட்டங்கள்இருக்குற பகுதிகளுக்கு சென்று கொய்யா வாங்கிட்டு வரோம் அந்தான ஒவ்வொரு இதுவும் இருக்கும் அதேமாரி இங்கே கொல்லிமலையில் பார்த்தா மலை பழங்கள் அதிகமாக கிடைக்கும் செவ்வாழை இது ஆரஞ்சு திராட்ச ஆரஞ்சு கொ இது ஏலக்காய் மிளகு காஃபி இந்தமாதிரி பொருட்கள்லாம் வந்து அங்கே கிடக்கிறனால வந்து சந்தைப்படுத்தல் மூலிமா வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் இதனால வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு அந்த பொருட்கள் வந்து மிகவும் குறைவாகவும் இதாகவும் கிடைக்கிறனால வந்து இந்த இதை எடுத்துட்டிருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பொருளும் வந்து ஒவ்வொரு ஏரியாவுலேயும் ஒவ்வொரு மலை கிராமங்களில் போய் அலைஞ்சு அந்த காய்கள் தேவையானதை எடுத்து வந்துட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மலை மலை கொல்லிமலை பக்கத்தில் இருக்குறனால் கொல்லிமலை இங்கே எங்களோடய ஸ்டாப்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்ரு இருக்குது அந்த அங்கேருந்து மலைக்கு போகணுன்னா அங்கே தேவையான செவ்வாழை மற்றும் காய்கறிகள் பருப்பு வகைகள் இது மிளகு காப்பி நறுமண பொருட்கள் இதெல்லாம் அங்கே கிடைக்கிதுங்க இதெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது பண்றதுனால் ஒவ்வொன்றும் கொண்டாந்து இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டிருக்கோம் இந்தமாதிரி பொருட்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட அளவு லாபங்கள் கிடைப்பதுனால் இதவே நாங்கள் இது பண்ணிட்டிருக்கோம் அதேமாரி அங்கே மலைத்தேன் மற்றும் மற்ற பொருட்களும் அங்கே கிடைக்கிது இப்போ மற்ற தேவையான பொருட்களும் ஒவ்வொன்றும் தனியான இடத்துல வாங்கிட்டு வந்து இந்த பழங்கள் வந்து வீணாகாமல் நாங்கள் இப்போ ஜூஸும் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நெல்லிக்காய் நெல்லிக்காய் தோட்டத்தில் போய் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துடறோம் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து அதை ஜூஸாக மாற்றி நிறையா பேத்துக்கு இயற்கையான பானமாக கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா எங்களுக்கு இதாகிட்டே இருக்கும் அப்பறம் வந்து மாங்காய் மாங்காய் சீசனில் மாங்காய் தோட்டத்துக்கே சென்று மாங்காய் வாங்கிட்டு வந்துடுவோம் கொய்யா தோட்டத்துக்கு போனால் கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்துடுவோம் தர்பூசணி வேணுன்னால் தர்பூசணி தோட்டத்துக்கு வாங்கிட்டு வருவோம் அதை பீஸ் போட்டு பத்து தனிப்பட்ட முறையிலேயும் விற்போம் மொத்தமாகவும் த கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி முலாம்பழம் தனியாக வாங்கிட்டு வந்துட்டிருக்கோம் அப்பறம் ஆப்பிள் ஆரஞ்சு த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலருந்தும் தருவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அதனால வந்து இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட அளவில் வந்து கிடச்சிட்ருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா அங்கே காய்கறிகளும் நிறையா கிடைக்கிது காய்கறி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வெண்டங்காய் போன்ற பொருட்கள்லாம் வந்து ஒவ்வொரு தோட்டத்துலேயுமே போய் அங்கே நேரடியாக வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து காய்கறிகளை வந்து மொத்தமாகவும் சில்லறையாவும் கொடுக்கறோம் இப்போ காய்கறி வந்து காலையில் நேரமாக போனால் மொத்த மார்க்கெட்டும் இருக்குது விவசாயிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அங்கே மார்க்கெட்டில் கொடுப்போம் அப்புறம் உழவர் சந்தையில் கொண்டு போய் காய்களை ஷேர் பண்ணும் ச இது பண்ணுவோம் அப்புறம் தேங்காய் தோட்டத்து தேங்காய் தென்னந்தோப்பிற்கு சென்று த தோட்டத்தில் போய் தேங்காய் ம இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தேங்காய் இளநீர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த தேங்காய் இதலாம் தேங்காய் மீதியாச்சுனால் அதை உடச்சி போட்டு தேங்காவை எடுத்து பருப்பு வந்து எண்ணெய் ஆட்டி எண்ணெயாகவும் கொடுத்துட்ருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் கிடைச்சிட்ருக்கு அப்பறம் இந்த முருங்கை முருங்கை இலை இந்த காய்கறிகள் மீதியாச்சின்னால் அதை வற்றலா மாற்றி வற்றல் போட்டுக்கிட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா வற்றலும் அதில் வற்றல் காய வச்சி அதை சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு சிறு சிறு வியாபாரிகளுக்கும் இது குடும்பத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் இந்தமாதிரி நிறையா பொருட்கள் வந்து அங்கங்கேயே ஒவ்வொரு கிராமத்துலேயே எடுத்துகிட்டு வரதுனால வந்து ஓரளவுக்கு வருமானங்கள் அதிகமாகுகிறது இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறனால இதுக்கு வாகன வசதி செய்வதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து கொண்டாந்து வச்சு நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று அங்கே நேரடியாக ஒவ்வொரு விவசாயிகள் பயிரிடுற பொருளை விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்யிறனால் விலை குறைவாகவும் அதிக லாபமும் கிடைக்கிறதால இதையே பயன்படுத்திட்டிருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு கடையும் கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்கிறது